நான் வந்து என்னோடய குடும்பத்தோடு வந்து எங்கள் அம்மா கூட வந்து பொழுதுபோக்க வெளியே போவேன் எங்கள் அம்மா வந்து கடைக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அது ரொம்ப எனக்கு பொழுதுபோக்காக இருக்கும் அப்புறம் எங்கள் அம்மா அங்கங்க கூட்டிகிட்டு போய் கடையில் கூட்டிகிட்டு போவாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட வைப்பாங்க அதுவும் நிறையா ஷாப்பிங் பண்ணுவோம் அதுவே எனக்கு நிறையா பொழுதுபோக்காக இருக்கும் அப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நான் வந்து கேம்ஸு எல்லாம் விளாடுவேன் வீட்டுக்குள்ளே செஸ்ஸு கேரம் அந்தமாதிரி கேம்ஸு எல்லாம் விளாடுவோம் அப்புறமா வெளியே போய் டென்னிஸ்ஸு ஃபு டென்னிஸ்ஸு கபடி அந்தமாரிலாம் விளாடுவோம் அப்புறமா நம்மளோடய ரிலேட்டிவ்ஸ் கூட சேர்ந்து நிறைய விளாடுவோம் அப்புறமா வீட்டில் தனியாக இருக்கும்போது பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுவோம் டான்ஸ் பண்ணுவேன் அப்புறமா மாடல் மாடலாக ட்ரெஸ் போட்டு ராம்ப் வாக் பண்ணுவேன் அப்புறமா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நானே நானே இப்போ என்னோடய பொழுதுபோக்கை வச்சுப்பேன்